ஆ டாக்ஸிங்களா அதியமான் நினைவிடத்துக்கு போகணுங்க தர்மபுரியில் இருக்கிற அதுக்கு ஆஆ ஒன் டே ஒரு நாளைக்கு எவ்வளோ வாங்குவீங்க சார்ஜு அப்படிங்களா கிலோமீட்டரு கணக்குங்களா நாள் கணக்குங்களா அப்படிங்களா ஆஆ சரி சரிங்க சுற்றிப் பாக்கிறதுக்குதாங்க ஆமாம் ஆமாங்க அதான் பக்கத்தில் வேற எதுனா பிளேஸ் இருந்தாலும் அப்படியே பார்க்க இருக்கேங்க

அப்படிங்களா சரி ஓகேங்க ஆ பக்கமாக என்னென்ன ஊர் முக்கியமான இடங்கள்லாம் இருக்குங்க

சரி ஓகே ஓகே ஆ ஆ காரில் சீட்டுங்க ஃபைவ் பிளஸ் ஒன்றுங்களா செவன் பிளஸ் ஒன்றுங்களா அப்படிங்களா சரி ஓகே ஓகே டையமிங் டையமிங்கு சொன்னாக்கா பிளேஸ் சொன்னாக்கா அந்த இடத்துக்கு எடுத்து வந்துடுவீங்களா எந்த எடன்னு சொன்னாக்கா அந்த இடத்துக்கு வண்டியை எடுத்து வந்துடுவீங்களா சரி ஓகேங்க பார்த்து கூப்பிட்றங்க நாளைக்கு நாளைக்கு காலையில் போக வேண்டியதாக இருக்கும் சரி ஓகே